மெயினாக வந்து மழை காலத்தில் வீடு கட்ட மாட்டோம் வெயில் காலத்தில் தான் வீடு கட்டுவோம் கூரை வீடு மாதிரி தான் கட்டுவோம் கூரை வீடு மாதிரி கட்டி அதில் தான் குடும்பம் நடத்துவோம் அப்பெல்லாம் வந்து டைலெட்டு கிடையாது அ க கிராமத்தில் அந்த கழனி காட்டில் வகையில் கழனி காட்டில் தான் போய் பாத் ரூமெலாம் போவோம் வருவோம் குளிக்கிறது கொள்வது எல்லாம் பாத் ரூமு அங்கே தான் வீடு வந் கூரை வீடு இல்லை கூரை வீடு தான் அப்பெல்லாம் டாய்லெட்லாம் கிடையாது ஒரே வீடு இப்போ ஒரு ஆள் ஓ ஒரு சின்னதாக சிக்குன்னு கிச்சன் மேடை மாதிரி சைட்டில் குளிக்கிறதுக்கு ஒரு திரை மாதிரி போட்டிருப்பாங்க பிறகு கொல்லைக்கெலாம் போய்விட்டு வருவோம் அப்போது அப்போது இருந்த நிலவரம் பிரகாரம் இப்படி தான் கிராமத்தில் வீடு கட்டியிருப்பாங்க இப்போ நாள் போக போக வாஸ்து பிரகாரம் வாஸ்து பிரகாரம் இப்போ கட்ட ஆரம்மிக்கிறாங்க கிச்சன் மேடை ந கல் வெச்சு செவரு வெச்சு கட்டுறாங்க வீடு ஹாலு கிச்சனு பெட் ரூமு டாய்லெட் ரூமு உள்ளுக்குள்ளே அட்டாச் பாத் ரூமோட உள்ளேயே ரெடி பண்ணுறாங்க இப்போ இருக்கிற நாலேஜிக்கு எல்லாம் செய்கிறாங்க ஃபேஷன் கை கழுவுகிற பேஷனெலாம் கை பண்ணுறாங்க வர வர நாலேஜி கூடி வருகிறது அப்போ இருந்த நிலைமைக்கும் இப்போ இருக்கிற வித்தியாசம் ரொம்ப கூடி வருது நாலேஜி நாலேஜி ஆக ஆக

அவ்வளவுதான் இந்த